எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யோகாவை பற்றி சொல்லணுனால் சின்ன வயசிலேருந்து செஞ்சால் ரொம்ப நல்லது அது நம்ம உடலில் நம்ம சொல்கிறத கேட்கும் நோய் வராமல் தடுத்துக்கலாம் அதனால அப்பெல்லாம் விவேகானந்தர் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் விவேகானந்தர் மடம் மாதிரி வெச்சுருந்து அப்போ யோகாயெல்லாம் சொல்லித் தந்தார் ஆனால் இப்போ வந்து ஸ்கூலில் கல்லூரியிலக சொல்லித் தராங்க அதனால் மக்களுக்கு எல்லாேருக்கும் நிறைய தெரியுது இருந்தாலும் தெ தெரியாதவர்களுக்கு பயிற்சியாளர் இல்லாமல் நம்ம வந்து கற்றுக்கணுனா இணையதளம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதில் யோகாவை பற்றி எல்லாம் நல்லாவே சொல்கிறாங்க அவ் யோகா செய்கிறானா நம்ம நோயை வரும்முன் காத்துக்கலாம் முன்னாடியே நம்ம யோகா கற்றுக்குனா வ நோய் வராமல் தடுத்துக்கலாம் அப்படியே வந்துருந்துச்சுனாலும் நம்ம யோகா செஞ்சு சரி பண்ணிக்கலாம் தைராய்டு கண் நோய் மூச்சுப்பயிற்சி எல்லாம் செஞ்சால் வெ நம்ம மருத்துவர்கிட்டே போக வேண்டிய அவசியமே கிடையாது நம் உடற்பயிற்சிக்குன் போகிறாங்க சில பேர் அப்படி உடற்பயிற்சிக்கு போனால் நம்ம உடம்ப வருத்தி தான் அதை செய்யணும் ஆனால் யோகா அப்படி இல்லை நம்ம உடம்பு நம்ம சாதாரணமாக செய்யலாம் எல்லா வயதுக்காரங்களும் செய்யலாம் அதில் எந்த இது பிரச்சினையும் வராது மருத்துவர்கிட்டே போகாமல் நம்ம உடம்ப நம்மளே பாதுக்காத்துக்கலாம் யோகாவால் இதில் உடலுக்கு புத்துணர்ச்சி மன அமைதி தருது